இப்போ எங்கள் ஊரில் எதாவது பிரச்சனை நடக்குது இப்போது ஒரு கொலை இந்த மாதிரி இல்லை ஏதோ ஒன்று நடக்குது இந்த மாதிரினா அதுக்கு காவல் நிலையத்துக்கு போகிறக்கு ரொம்ப தூரமாக இருக்கு அப்புறம் இன்னொன்று நம்ம அங்க போய் சேரும்போது பார்த்திங்கன்னா அங்கே அவங்க கிட்ட காவலர்கிட்ட குடுத்தோம்னா அவங்க வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அதை வந்து இது பண்ணணும்னு சொல்கிறாங்க இது வந்து கிராமபுறத்தில இருக்கிறவங்கலாம் படிக்கிறது அந்த அளவுக்கு படிக்காததினால அவங்களுக்கு அதை பற்றி என்ன ஏதுனு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறனால அது கொஞ்சம் சிரமமாக இருக்கு இதனால் அந்த இதனால என்னன்னா நமக்கு டைம் வந்து ரொம்பவும் பிரச்சனையாக வருது இதனால் என்னன்னா அவங்க கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இப்போ தான் மேம்பட்டுட்டு இருக்கிறனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது இதனால் காவலுக்கும் அதுக்கும் கொஞ்சம் இடைப்பாடு வருது